எங்களோட பகுதியில் வந்து கலைகள்னு சொன்னா மாடு பந்தயம் வந்து நடத்துவாங்க மாட்டு பந்தயம் அது ரொம்ப சிறப்பாக இருக்கு சிறப்பாக நடக்கும் எங்கள் மாநிலத்துலயே வந்து எங்கள் ஊரில் தான் அது ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த மாட்டு பந்தய நடக்கும்போது வீ ஊரே வந்து கோலாகலமாக எல்லாருமே கொண்டாடுவாங்க யார் யாரோலாம் வந்து பார்க்க வருவாங்க நிறைய பெரிய பெரிய ஊர்களில் இருந்துலாம் எங்கள் நான் மாட்டு பந்தயத்தை பார்க்கறதுக்கு ஆட்கள் வருவாங்க அழகழகான மாட்கள் மாடுகள் எல்லாம் கட்டி அழகாக அதுக்கொரு பந்தயம் வைப்பாங்க இந்த மாதிரி மரபுகள் கலாச்சாரம் வந்து அதிகமாக உயர்த்துறதுக்காக இந்த மாதிரி சில விஷியங்கள்லாம் எங்கள் ஊரில் செய்வாங்க இந்த ஊர் மாட்டு பந்தயம் அப்போ வந்து எங்கள் மாநிலத்தோட கலாச்சார அடையாளத்தை வந்து அதோடைய பாரம்பரியத்துக்கும் வந்து அது பாதுகாக்கறதுக்காக உதவுது அதுக்கப்புறம் நிறைய கலாச்சார அடையாளங்கள் வந்து எங்க மாநிலத்தில் இருக்கு குறிப்பாக சொல்லணுனா செட்டிநாடு உணவுகள் அது வந்து எங்கள் மாநிலத்தோடைய கலாச்சார அடையாளமா இருக்கு கைவினைத்துறையின்னு சொல்லப் போனா கைத்தறிகள் கைத்தறி பண்ணுறது நிறையா விஷயங்கள் வந்து இந்த மாதிரி மண்பானைகள் செதுக்கறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இன்னும் க எங்களோட மாநிலத்தோட கலாச்சார அடையாளத்தை உயர்த்துற விதமாக இருக்கு